இங்கே எங்களோடய நியர்பையில் பார்த்துட்டோம்னா ஜேகேகே முனிராஜா காலேஜ் இருக்குது அதே மாதிரி சத்தியமங்கலத்தில் பண்ணாரி அம்மன் காலேஜ் இருக்குது இன்னும் பார்த்துட்டோம்னா நிறைய காலேஜஸ் இருக்குது கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது இப்போது நாங்கள் வந்து நான் படித்ததே வந்துட்டு ஜேகேகே முனிராஜா காலேஜ் தான் அதுவும் வந்து ஒரு பிரபலமான காலேஜ் தான் அங்கே வந்துட்டு எல்லாம் உங்களுக்கு நீங்கள் என்ன படிக்கணுமோ எல்லா இதுவுமே இருக்குது அங்கே இன்ஜினியரிங் இருக்குது அதோடு மெடிக்கல் இருக்குது அக்ரிகல்ச்சர் இருக்குது டிப்ளமோ இருக்குது நிறைய ஃபெசிலிட்டி வந்து அங்கே இருக்குது நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் பண்ணனும்னாலும் இருக்குது எல்லா வகையான படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அங்கே இருக்குது இப்போ அந்த ஒரு காலேஜ் நம்ம போகும்போதே வந்துட்டு நம்ம எது வேணுமோ நம்ம அந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கே எங்கள் வீட்டிலருந்து என்னோடய அக்காவோடய பொண்ணு வந்துட்டு அங்கே ஃபார்மசி பண்ணிட்டுருக்காங்க நானுமே அங்கேதான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுருக்கேன் இப்பவும் வந்துட்டு நான் அங்கே மாஸ்டர் டிகிரி வந்து பண்ணிட்டுருக்கேன்